ஆ எப்போது கா கால் ஆட்டோ கால் கேட்டீங்களே ஆ நீங்கள் கல்லணை போகணும் ஆ க கல்லணை போகணும் அங்கே போயிட்டு ஸ்ரீரங்கம் போகணும் அதுக்கு எவ்வளோதுப்பா வரும் மண்டே திங்கக்கிழம ஆ காலையில் இப்போ ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு கிளம்பணும் இல்லைல்ல ஃபுல்லா பே பண்ணணும் ஓகே ஓஹ ஆ ஃப ஓகே தேங்க்யூ தேங்க்யூ